எங்களுடைய பூர்வீகம் பூர்வீகம் தொழில் தொடர்புள்ளேயே எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மிக பெரிய ஆசை ஆனால் தற்பொழுது அந்தளவுக்கு இருக்க முடியவில்லை அது துண்டிக்கப்பட்டுவிட்டது கவலைவென்றான் என்ற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் எங்களுடைய பூர்வீக வீடு இருக்கிறது இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எங்கள் பூர்வீகம் எங்களுடைய தாய் தந்தையர் இருந்தார்கள் அங்கு தாய் தந்தையர் மீன்ஸ் எங்கள் அம்மாவுடைய அம்மா அவங்க இருந்தாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா போவோம் வருவோம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அவங்க இப்போ இல்லை அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கவலை கவலை அவங்க இல்லாததினால நாங்கள் எங்களோடய பூர்வீகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம் அங்கே இருக்கிற இடங்கள் பசுமையான நினைவுகள் அப்படின்னு பார்த்தா பசுமையான நினைவுகளெலாம் அங்கே வயல்வெளிகள் ஊரணி ஊரணின்னு சொல்வாங்க அந்த ஊரணி ப்ளஸ் எங்களுடைய வீடு இது எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்னமும் அங்கே போவோம் தான் இருந்தாலும் ஒரு இது அட்டாச்மெண்டோட இன்னும் இருக்கலை அந்த அப்போ இருந்த சின்ன வயசில் இருந்த அந்த பழைவு பழைய நினைவுகளை வந்து ஞாபகம்படுத்துற விதமாக இன்னும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா எங்களோடய வீடு இருக்குது அந்த ஊரணி இருக்குது அது தான் இன்னும் வந்து எங்களுக்கு பசுமையான நினைவுகளாக இருக்குது அதை வந்து எங்களுக்கு எப்போயுமே மறக்க முடியாது எங்களோடய பூர்வீகத்தோடு நாங்கள் எப்பொழுதுமே தொடர்போடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அங்கே போகிறது கொஞ்சம் கம்மியாக ஆயிருச்சுனாலும் நாங்கள் போனால் அது போய் போய்விட்டு அங்கே போய்விட்டு அந்த ஊரை சுற்றிப் பார்க்கமா வர்ரதே கிடையாது ஏன்னால் சின்ன வயசில் நல்லா சுற்றுவோம் வளர்ந்ததுக்கப்புறம் அது நம்பளுக்கு சான்ஸ் கிடைக்கமா போயிருல்லையா அதனால் தான் நாங்கள் வந்து இப்போ வந்து அது போறதில்லை அதிகமாக போறதில்லை போனாலும் வீட்டுக்கு மட்டும் போய்விட்டு வந்துவிடுவோம் பசுமையான நினைவுகளாக அது அப்படியேதான் இருக்குது அந்த வீடு ஊரணி இந்த வயல்வெளிகள் போரு பம்பு செட்டு இது எல்லாமே அங்கே இருக்குது இன்னமும் இருக்குது அதுதான் பசுமையான நினைவுகள்